இப்போ இருக்கிற சூழ்நிலைக்குங்க நாங்கள் எங்கே போனாலுமே நம்ம மொழி தமிழ்தான் ஒரு கடைக்கு போனாலுமே ஒரு மளிகை கடைக்கு போனாலுமே ஒரு ஹோட்டல் கடைக்கு போனாலுமே ஒரு ஜவுளி கடைக்கு போனாலும் நம்ம தமிழ் பேசி வாங்கிட்டு வரதுதான் எங்களுடைய வழக்கங்க தமிழ் தெளிவாக பேசுனால் போதுங்க அதிலையே நான் போய் வாங்கிட்டு எதுவுமே பேசி முடிச்சிட்டு வாங்கிட்டு வந்துடலாங்க